என்னோட சமையலில் வந்து எது தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்து பிரியாணி அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா மசாலா பிரியாணி மசாலா ஏலக்காய் அப்புறம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இல அப்புறம் இஞ்சி பூண்டு புதினா தயிர் அது மாதிரி நிறையாவே ஆட் பண்ணுவோம் அதில் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து பசங்களும் பிரியாணினால் ரொம்பவே சாப்பிடுவாங்க அது வந்து பயன்படுத்துகிறனால நம்ம வந்து ஒரு ஃபுட்டை ஒரு உணவை வந்து திருப்தியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இதில் வந்து மசாலா ஐட்டம் வந்து நிறையாவே இருக்குது அதாவது பிரியாணி மசால் ஏலக்காய் இது மாதிரி நிறையாவே இருக்குது இதுக்கு வந்து ஏதாவது இனிப்பு செய்யணும் அப்படின்னா பாயாசம் ரொம்ப பிடிக்கும் பாயாசத்தில் வந்து சர்க்கர சேமியா ஏலக்காய் இதெல்லாம் போடுறதுனால அது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஜவ்வரிசி பாயாசம் இது வந்து சமையலில் வந்து பிடிச்ச ஐட்டம்